நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறையா விளையாட்டெல்லாம் விளையாடிருக்கேன் கபடி கொக்கோ வாலிபாலு பேஸ்கெட் பாலு அப்புறோம் நொண்டி விளையாடியிருக்கோம் அப்புறம் லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு அப்புறம் இருங்க தாயக்கட்டை அப்புறம் ராஜா ராணி செட்டு அப்புறோம் கப இது வளையல் போட்டு விளையாட்றது விளையாடிருக்கோம் அப்புறோம் வந்து இந்த ஸ்கிப்பிங்கு அப்புறம் அதெல்லாம் விளையாடிருக்கோம் அப்புறம் ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடிருக்கோம் அப்புறோம் ஓடிப்புடிச்சு விளையாடுறது அந்த விளையாட்டு விளையாடிருக்கோம் அப்புறம் அதெல்லாம் ஒரு இதாக இருக்கும் நல்லா இந்தமாதிரில்லாம் இருந்துச்சு அப்புறம் மேரேஜ்க்கப்புறம் கொஞ்சம் விளையாட்டெல்லாம் விளையாடுனோம் அதெல்லாம் நல்லா இதாக இருந்தது அப்புறம் அது ஒவ்வொரு அவங்க கண்டுபிடிக்க முடியல அந்த இது இதாயிடுது அப்புறோம் அதுக்கு மேலே நிறைய விளையாட்டெல்லாம் விளையாடிருக்கோம்